கொசுவை பற்றி சொல்ல வேண்டி இருக்குது மஸ்கிட்டோஸ் டெங்கு காய்ச்சல் மலேரியா போன்றவைலாம் இந்த கொசுவினால பரவுது நாங்கள் இருக்கிற இடங்களில் நாம் இடங்கள சுத்தமாக வச்சுருக்கணும் அப்புறம் வந்து இப்போ பக்கெட்டோ அதிலலாம் தண்ணி தேங்க கூடாது மழை காலங்களில் தண்ணி தேங்கி எந்த ஒரு அதாவது எந்த இடத்துலையும் தண்ணி தேக்கமாக இருக்கக் கூடாது அந்த இடத்துல இருந்து தான் உற்பத்தி ஆகுது இதனால சுகாதாரப்பகுதியிலேருந்து வந்து எங்களுக்கு மருந்து தெளிக்கிறாங்க பவுடர்கள்லாம் கொடுக்குறாங்க நல்ல முறையில் பாத்துக்குங்க பாத்திரங்களுக்குள்ளே தண்ணி தேங்க வைக்காதிங்க இந்த பேக்டீரியா மாதிரி அந்த கிருமிகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அறிவுரை சொல்லி விழிப்புணர்வு காமிச்சுட்டு போகிறாங்க அதனால நாங்கள் இப்போ வந்து இந்த டெங்கு காய்ச்சல் மலேரியா எங்களுக்கு பரவாதபடி எங்கள் வீட்டு சுற்றார்கள நாங்கள் ரொம்ப கவனமாக பாத்துட்ருக்கிறோம் அரசும் அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் அடித்து அந்த நோய்தடுப்பானை அந்த வரக் கூடிய நோய்களை தடுக்கக்கூடிய வழிமுறைகள செய்து வருகிறார்கள்